ஹலோ ஹலோ மேம் நீங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோங்களா நாங்கள் கோத்தகிரியில் இருந்து பேசுகிறங்க கோத்தகிரியில் இருந்து பேசுகிறங்க பாப்பாக்கு ஏஜ் கோத்தகிரியில் நாங்கள் பாம்புடி பாம்புடிங்க ஊர் பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் அதுக்காக தான் உங்கிட்ட கொஞ்சம் பேசலன்னு சொல்லி கால் பண்ணோம் ஆ இந்த நாளைக்கு வாங்க மேம் நாளைக்கு புதன் கிழமை

அதுக்கு எப்படிங்க மேம் நாளைக்கு காலையில் ஒரு ஒன்போது மணிக்கெல்லாம் வர மாதிரி இருக்குங்க ஆ அதுக்கு உங்ககிட்டே என்ன பண்ணுறது எவ்வளோ வாங்குவீங்க எத்தனை கிடைக்கும் அப்படின்னு கேட்கலதாங்க ம் அப்புறம் மேம் நீங்கள் அங்கே எந்த ஊர் நீங்கள் அங்கே இருந்து வரதுக்கு நாங்கள் எதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணி தரணுங்களா நீங்களே வந்துருங்களா ம் சரிங்க சரிங்க ஏதாவது நாங்கள் ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணுங்களா ஏதாவது லைட்டு அந்த மாதிரி நீங்களே கொ ம் சரிங்க மேம் அப்போ நீங்கள் சரி சரி மேம் ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா கிளியராக இருக்குங்களா இந்த ஆல்பம் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்புறம் அது இல்லாமல் பண்ணி கொடுத்துருங்க என் பென்ரைவ்லேயே எல்லாமே கிளியராக ஹெச்டி கிளியராக இருக்கணும் மேம் காசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ளியராக பண்ணி கொடுக்கணும் அதனால் நம்புகிறோம் உங்கள் ஸ்டுடியோ வந்து நல்ல ஸ்டுடியோன்ன நிறைய பேர் சொன்னாங்க அதனால் சரிங்க அந்த நாங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம் நாளைக்கு உங்களுக்கு இங்கேயே டிஃபனு சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் மேம்